இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு வந்து பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் வேலையும் சரி அரசு வேலையும் சரி அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி பணம் கொடுத்து வந்து போகிற மாதிரி இருக்குது எக்ஸாம்பில் பார்த்தீன்னா போலீஸுன்னு எடுத்துக்கோங்க போலீஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் செலக்ஷன் ஆகிடுறாங்க எல்லாமே பண்ணிடுறாங்க ஆனால் அது பணம் கொடுத்தா தான் உள்ளே போகணும் என்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அதனால வந்து ஏழைப்பட்டவங்க வந்து எ எல்லாத்துக்கும் பணன்றதுனால அப்படியே பின் தங்குகிறாங்க ஆனால் தனியார் வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டாட்டா எலெக்ட்ரானிக்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிக்கி உள்ளுக்குறிக்கி அந்த இடத்துல பெண்களுக்கு வந்து அதிகமாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி டெல்ட்டா குரும்பூர பள்ளியில் ஓலா அது பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அசோக் லேர்லேண்ட் அதலாம் பார்த்தீங்கன்னா ஓசூரில் அப்புறம் டைட்டன் கம்பெனி வாட்ச் கம்பெனி அதிலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இரு பாலரும் வந்து வேலை செய்கிறாங்க மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஆண்களுக்கு வந்து பொதுவாக வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க மெயினாக கார்மெண்ட்ஸுக்கு வந்து அதிகமாக பெண்கள் தான் முக்கியத்துவமே கொடுக்கறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துகிறதில்ல இருந்தாலும் அரசு வேலைக்கு போக முடியாமல் பணத்தை கொடுக்கணும் அப்படின் சொல்றதுனால் தனியார் துறையில் வந்து அதிகமாக இவங்க வந்து நாட்டம் செலுத்துகிறாங்க அதனால் தான் இப்போது அரசு வேலையில் வந்து ஒரு சவாலாக இருக்கணும் ஏன் சவாலாக இருக்கணுன் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வேலை செஞ்சு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போக முடியல அதை வந்து எதிர்க்கணும் அது ஒரு சவாலாக இருக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு தான் வந்து தனியார் துறையில் வே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இதுக்கும் போகிறாங்க